நான் இந்த கூகுள் வரைபடத்தைப் பயன்படுத்தி நிறைய நேரத்தில் டிராவல் பண்ணி இருக்கேன் பார்த்தீங்னா சென்னையிலலாம் பார்த்தீங்கனா நிறைய இடங்களில நிறைய ரூட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கனா கரெக்டாக நம்ம துண்ணியமாப் போககூடாது ஆனால் நிறையா இடத்துல நான் போகிற அந்த பிராயாணத்தில் பார்த்தீங்கனா கூகுள் மேப் பாத்தீங்கனா கிளீயராக எனக்கு ரூட் சொல்லும் இப்பகூடம் பார்த்தீங்கனா அட்வான்ஸாக பார்த்தீங்கனா கூகுள் மேப்பில் கரெக்டாக அந்த வீடுகூட நம்ம கரெக்டாக மேப்பிலே பார்த்துக்குலாம் அந்தளவுக்கு அவ்வளோ அக்யூரெட்டாக துல்லியமாக மேப்பில நம்ம பார்த்துருக்கோம் அதுபோல் முன்னேல்லாம் பார்த்தீங்கனா ரூட் எங்கெங்கையோ அந்த வழி தடங்கள்லாம் மாற்றி மாற்றி காட்டும் இப்போலாம் கரெட்டாக நம்ம எந்த இடத்துக்குப் போகணுன்றதை நம்ம கொடுக்குறோமோ அந்த இடத்த கரெக்டாக போய் அந்த கூகுள் மேப் நம்மளை காட்டுது அது பார்க்கும்போது க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அதுவந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுலாக இருக்கு நான் நிறையா இதுலாம் ப கூகுள் மேப்பு தெரியாத இடங்களுக்கு போம்போது அதை பயன்படுத்திதான் போவேன் அதுமட்டும் இல்லாம என்னுடைய நண்பர்களும் நிறையப் பேர் புதிதாக அந்த சென்னை சைடில் சென்னைக்கு வந்து இருக்குறவங்க எல்லாம் பார்த்தீங்கனா கூகுள் மேப்பு யூஸ் பண்ணிக்குத்தான் அங்கே இருக்க எல்லா இடத்துக்கும் போயிவிட்டு இருக்கிறாங்க அதனால அதனால் அநேகருக்கு வந்து வாழ்வாதாரத்தில் ஒரு முக்கியமான பங்களிக்க பங்களிப்பாக இருக்கு அது ரொம்ப ஒரு ஆச்சிரியமான ஒரு விஷயமாக இருக்கு